ஸோ சுற்றுலாப் பயணிகள் மூலியமாக எப்படி வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போது சுற்றுலாத்தலம் அப்படின்னா எங்கள் ஊர்ல பெருசாக இல்லை ஸோ ஊட்டி கேரளா அதெல்லாம் தான் சுற்றுல்லாத்தலம் இப்போ தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ஊட்டி வரணும்னால் திருப்பூரை தாண்டி தான் போகணும் வட மாவட்டள்ல இருக்ககிறவங்க கேரளா வரணும்னால் திருப்பூரை தாண்டி தான் வரணும் ஸோ இதனால இந்தப் பகுதியில் நல் நல்லா எல்லா எல்லாக் கடைகளுமே நல்லா சேல்ஸ் ஆகும் ஏன்னா எல்லாருமே போகிற வழி கண்டிப்பாக காலை மதியம் இரவு அப்படின்னு டிஃபன் சாப்பிடவும் வருவாங்க தென் ஷாப்பிங் பண்ணவும் வருவாங்க ஸோ திருப்பூர்னாலே ஃபேமஸ் பனியன் தான் ஸோ போகிறவங்க எல்லாருமே பனியன் பாக்காமல் இருக்க மாட்டாங்க ஸோ எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போவாங்க ஸோ இதனால அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது